ஹலோ யஷ்வந்த் அம்மாவா பேசுகிறிங்க ஆ ஆமாம் ஆமாம் உங்கள் பையனோடய ஸ்கூல் பிரின்சிபல் சார் ஆ வணக்கம் வணக்கம் உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி சொல்லணும் உங்கள் யஷ்வந்த்து உங்கள் யஷ்வந்த்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் இந்த இப்போ ஆனுவல் எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு ஒரு அவார்டு அவார்டு நாங்கள் கொடுக்கறோம் எங்கள் ஸ்கூல் சார்பாக அதுக்காக உங்களை இன்வைட் தான் கூப்பிட்ருக்கோம் பேரண்ட்ஸ் மீட்டிங்லலாம் நன் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு கலந்துக்கிடணும் இப்போ யஷ்வந்த் என்ன பண்ணிட்டிருக்காங்க விளாண்டுட்ருக்காங்களா சரி சரி இப்போல்லாம் எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சித்து இது வரையும் நல்லா படித்து கொஞ்சம் களைப்பாக இருப்பாங்க நல்லா விளாட விடுங்கள் நல்லா விளாட விடுங்கள் நீங்கள் டியூஷன்லாம் நிறைய அனுப்பியிருக்கீங்களா ரொம்ப சொன்னாங்க யஷ்வந்த்து சரி சரி இப்போ டியூஷனும் லீவு தான் சரி சரி படிக்கிறது நல்லது தான் ம் எ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸையும் நிறையா சொல்லிக்கொடுங்க அதுவும் நல்லது தான்

அவங்க ம் செஸ்ஸு நல்லா விளாடுவாங்க யஷ்வந்த்தா ம் ம்

நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கிறோம் உங்கள் பையனுக்கு மேக்ஸ் எடுப்போம் மேக்ஸு மற்ற ஸ்டூடண்ட்ஸை விட அவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க நிறையா டவுட்ஸ்லாம் கேட்டு கிளாரிஃபை ஆகிக்கிடுவாங்க மற்ற சப்ஜெக்ட்லாம் மேம் ஸ்டாஃபு நிறையா இருக்காங்க அவங்களுக்கு எல்லோருமே நல்லா எஃபெக்ட்டிவஸ் ஸ்டாஃப்ஸ் தான் நிறைய படித்துட்டு வந்து இன்னும் நிறைய படித்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களும் நிறையா பிஹச்சிடிலாம் படித்துட்டு தான் இருக்காங்க இந்த ஸ்டாஃப்ஸ்லாம் இன்னும்

கண்டிப்பாக நாங்கள் தான் அதிகமாக சொல்லித் தரோம் இருந்தாலும் பேரண்ட்ஸு நீங்களும் அவங்கள கண்டிக்கிறதை பொறுத்து தான் இருக்குது நீங்களும் எங்கள் ஸ்கூல் வரைக்கும் எங்கள் கண்காணிப்பில் இருப்பாங்க நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிடுவோம் இருந்தாலும் ஸ்கூலை விட்டு வெளியில் போகும்போதோ மற்றவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் மற்ற இந்த சமூகத்தில் எப்படி நடந்துக்கிறது பற்றியும் நீங்கள் பேரண்ட்ஸு மொதல் சொல்லிக் கொடுப்பிங்க பேரண்ட்ஸோடய ஆ பங்களிப்பும் முக்கியோம் அந்தளவில் நீங்கள் உங்கள் பையனை நல்லா வளர்த்துருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துகள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு சண்டே ப்ரோகிராம் வச்சிருக்கோம் கண்டிப்பாக இன்வைட் வந்துடுங்க யஷ்வந்த்தையும் நல்லா கூட்டிகிட்டு வந்துடுங்க அவார்டு யஷ்வந்த்துக்கும் இருக்குது அவங்க உங்கள் பேரண்ட்ஸுக்காக உங்களுக்கும் உங்களுக்கும் இருக்குது பேரண்ட்ஸுக்கும் சரி கங்கிராஜுலேஷன்ஸ் ம் ம் அதெல்லாம் ஒன்று இல்லை யஷ்வந்த்து நாங்கள் அவங்க தூண்டுகோல் தான் இன்னும் அவங்க போக போக படித்து இன்னும் மேலே வருவாங்க நிறைய சாதனைங்கள்லாம் படைப்பாங்க ம் ம் தேங்க் யு